ஆ சார் தனப்ரியா சூப்பர் மார்க்கெட்டா ஆ சார் எனக்கு வந்து ஒரு கிலோ சப்போட்டாவும் ஒரு கிலோ ஆரஞ்சு பழமும் வேணும் சார் அதோடய இன்றைய விலை என்னென்னு சொல்ல முடியுமா ஆ அவ்வளோதான் சார் ஆ ம்

ஆ ஓகே சார் ஆ ஓகே சார் ஆரஞ்சு ஆ ஓகே சார் எங்களுக்கு வந்துட்டு டோர் டெலிவரி பண்ண முடியுமா சார் ஆ ஓகே சார் எங்களுக்கு வந்துட்டு டெய்லியும் நல்ல சப்போட்டா நல்ல ஆரஞ்சு வந்துட்டு டோர் டெலிவரி பண்ணணும் அங்கே பழம் நல்லாதானே சார் இருக்கும் இல்லை உடஞ்சி போய் அப்படிலாம் இருக்காதுல்லை ஆ ஓகே சார் ஆ ஆமாம் சார் ஆ ஆமாம் சார் எங்களுக்கு டெய்லியும் வேணும் ஏன்னால் வந்துட்டு நாங்கள் முடியாதவங்களுக்கு கொடுக்க வேண்டியது அதனால் வந்துட்டு நாங்கள் டெய்லியும் எங்களுக்கு வேணும் சார் எங்களுக்கு ஜூஸ் போட்டு சாப்பிடுற மாதிரிதான் சார் வேணும் ஆ ஓகே சார் ஆ நான் உங்களுக்கு இந்த நம்பருக்கு என்னோடய ர வீட்டு அட்ரஸ் அனுப்புகிறேன் சார் ஆ நன்றி சார்